இப்போ பிரியாணி செய்ய போறேனா அதுக்கு வந்து பிரியாணி பாத்தரம் அப்பறம் வந்து அந்த பிரியாணி மூடுறத்துக்கு ஒரு தட்டு அப்படின்றத பயன்படுத்துவேன் அப்பறம் வந்து நறுக்கத்துக்கு அப்படி என்னனல்லாம் யூஸ் பண்ணுவேனா வெங்காயம் தக்காளி அது மாதிரி அது வந்து அருவாமனைலேயே நறுக்கிடுவேன் ஆனால் கேரட்டு பீன்ஸு அப்படினு இருக்கிறதெல்லாம் வந்து கத்தியால் நறுக்குவேன் அப்பறம் கொத்தமல்லி கருவேப்புல அதை வந்து கத்திரிக்கோலால் நறுக்குவேன் அப்பறம் அதை கிண்டுறத்துக்கு வந்து சல்லி கரண்டி யூஸ் பண்ணுவேன் தண்ணியை அளந்து ஊத்தறதுக்காக எங்கள் வீட்டில் படி அது மாதிரி வச்சுப்பாங்க அது வந்து அதை பயன்படுத்துவேன் அது மாதிரி பயன்படுத்துனா அது தண்ணிர் எந்த அளவுக்கு ஊற்றணுமோ அந்த அளவுக்கு ஊற்றுவோம் அப்பறம் சோறு மட்டும் தனியாக ஆக்குமோது சோறு குண்டான் இருக்கும் சோறை வடிக்கிறதுக்கு வந்து வடிதட்டு யூஸ் பண்ணுவேன் இது மாதிரி ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஒரு ஒன்று உணவு செய்யும்போது ஒவ்வொரு பாத்திரத்த யூஸ் பண்ணுவேன்